சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கப்பா ஆமாம்ப்பா டெய்லர் ஷாப் தான் சொல்லுங்கப்பா ஓகேப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கப்பா சரிங்கப்பா ஓகேப்பா சொல்லுங்கள் ஒன் ஃபிஃப்டிப்பா நூற்றி ஐம்பது ரூபா ஆகும் நார்மல் பிளவுஸ் தைக்க டூ ஃபிஃப்டிப்பா சரிங்கப்பா நார்மல் சுடி அப்படின்னாலே நார்மலாக நமக்கு வந்து டூ ஹண்ரட் வந்துடுங்கப்பா அதுக்கூடவே உங்களுக்கு லைனிங் வச்சு தைக்கணும் அப்படின்னா நீங்கள் லைனிங் எடுத்துகிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ரட் வரும் நாங்கள் லைனிங் எடுத்து தச்சோம் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி வருங்கப்பா எக்ஸ்ட்ரா மாடல் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சொல்லுங்கள் சரிங்கப்பா சரிங்கப்பா சரிங்கப்பா சரிங்கப்பா ஆமாம்ப்பா நாங்கள் குயிக்காக வேணும் ஏன்னா எங்களுக்கு ஆர்டர் நறையா இருக்கு உங்களுக்கு நாங்கள் பண்ணித் தரணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமென்ட் பண்ணால் மட்டும் தான் எங்களால் பண்ணிக் கொடுக்க முடியும்ப்பா மேலே ஒரு ஹண்ரடு அப்படி ஆகும்ப்பா ஓகேங்கப்பா கண்டிப்பாப்பா உங்களுக்கு கிடைக்கும்ப்பா உங்களுக்கு டுவெண்ட்டி பெர்ஸன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும்ப்பா ஓகேப்பா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிக் கொடுக்குறேங்கப்பா ஓகே தேங்க் யூப்பா